ஆன்லைனில் வாஷிங்மிஷின் ஒன்று வாங்கினேன் அது நல்லா இருக்குது தான் வாங்கினேன் விலையும் கம்மி இது நான் வந்து இங்கே வெளியூருக்கு போயிட்டேன் வேலைக்கு ஸோ சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் நல்லா இருக்கும் குவாலிட்டி பார்த்து தான் வாங்கினேன் கடைசில பார்த்தா வாஷிங்மிஷின்னு வந்து ஒரே ப்ராப்ளமாயிட்ச்சு அந்த அடிக்கடிக்கு அந்த ஃபால்ட்டு சௌண்டு ட்ருர்னு சௌண்டு கேட்குது ட துணி வந்து அழுக்கு போக மாட்டேது அப்படியே வந்து தண்ணிக்கூடும் அப்படியே கீழே ட்ராப் அந்த தண்ணிக்கிடும் கீழே வந்து விழ மாட்டேது அப்படியே தான் இருக்குதுக்காண்டி அதில் வந்து நாய்ஸ் சௌண்டு அதிகமாக வருது ஏன்டா இதை வாங்குனேன்ட்டு ரொம்ப இதுவாயிட்ச்சு அதே மாதிரி கரண்டு பில்லு பார்த்தா ரொம்ப அதிகமாக ஆகுது அது இது மாதிரிலாம் வந்து ஆன்லைனில் வந்தால் வாங்கி ஏமாறக்கூடாது நம்ப இப்போ கடைசில வந்து நம்பளே வந்து வீட்டில் இருந்திருக்கலாமே புதுசாக போயிட்டு பக்கத்தில் வந்து கடையில் வாங்கியிருக்கலாமே நல்லாயிருக்குமே நினச்சிருந்துருக்கலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ப வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிணதுனால இது மாதிரி ஆயிடுச்சு வேறு ஒன்னும் இல்லை